ஆ அண்ணா வணக்கண்ணா சந்துருண்ணா எங்கே காவேரிபட்டினத்துல இருக்கிறீயா அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா இப்போ நம்ம பார்த்தோன்னா எங்கள் டீமோட நாங்கள் ஒரு பத்து பேர் வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல் அப்படியே டூர் போகலான்னு பேசியிருந்தேன்ல அட்வான்ஸ் பண்ணி இருந்தமுல்ல போகலான்ட்டு ஆ ஆமாமாண்ணா ஆமாண்ணா அது இப்போது வந்து பார்த்தோன்னா திடீர்னு எங்கள் டீம்ல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து டூவீலர்ல போகும்போது திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிலெண்ட் ஆயிடுச்சுண்ணா கால் வந்து எலும்பு வந்து ப்ராக்ச்சர் ஆயிருச்சு கொஞ்சம் அதனால அவருக்கு வந்து இப்போ கட்டு போட்டிருக்குது மாவுக்கட்டு இங்கே கைலாஸ் டாக்ட்ரு எலும்பு டாக்ட்ரு கிருஷ்ணகிரியில அதனால் இப்போதைக்கி வர முடியாதுண்ணா இன்னும் ஒரு வாரம் விட்டு நாங்கள் வந்து மறுபடியும் வரோம் அதனால இப்போ நான் கட்டியிருக்கக்கூடிய அந்த முன்பணம் கட்டியிருக்கேன்ல அட்வான்ஸு அந்த பணத்தை வந்து கூகுள் பே இல்லைனாக்கா ஃபோன்பேல வந்து எனக்கு அனுப்பிருண்ணா ஏற்கனவே என்னுடைய நம்பரு வந்து உங்ககிட்ட இருக்குது ரெண்டு நம்பரு இருக்குது ஜியோ நம்பரும் இருக்குது பிஎஸ்என்எல் நம்பரும் இருக்குது ரெண்டு நம்பர்ல எந்த இதுனாலும் சரி நீங்கள் அந்த அட்வான்ஸ் பண்ண பணத்தை வந்து கூகுள் பே இல்லை ஃபோன்பேல போட்டிருங்கண்ணா எங்களுக்கு போட்டா நல்லாயிருக்கும் அடுத்த டைம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்னன்றது பேசி கரெக்ட் பண்ணிடுறேன் ஓகே